தொழில்நுட்பம் கல்வி பொழுதுபோக்கு போன்ற இதில் கண்டுபிடிச்சதுல வந்து ஹூண்டாய் கம்பெனியை கண்டுபிடிச்சவுங்கள்ல ஒருத்தர் அவர்ல வந்து அவர் வந்து சிறிய விவசாய குடும்பத்தை சேந்தவர் அவர் வந்து ரெண்டு மூணு டைம்மாக அவங்க வீட்லருந்து ஓடி போய் தான் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க அப்பா இதெல்லாம் நம்பளுக்கு செட் ஆகாது நம்பளுக்கு வந்து விவசாயம் தான் எப்போயுமே செட் ஆவுன்னு சொல்லி மூணாவது தடவை போயிவிட்டு இனிமேல் நம்ப அப்பா நம்பளை கூட்டிகிட்டு போனாருன்னா இனிமேல் நம்ப வரக்கூடாது இனிமேல் நம்ம விவசாயம் தான் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு போறார் போயிவிட்டு அந்த இதுக்கு ஒரு மேனேஜரா வேலைக்கு சேர்றார் அந்த மாதிரி வேலைக்கு சேர்ந்துட்டு ஹூண்டாய் கம்பெனி இது டெவலப் ஆகறார் அது மாதிரி ஒரு வேலையை வந்து விடாம நம்ப செய்யும்போது இது முயற்சி பண்ணும்போது நம்ப வெற்றி பெறலாம்ன்னு தெரியுது இதில் வந்து கடந்த சில வருடங்களாகவே என்னுடைய வாழ்க்கையில வந்து இந்த கொரோனாவுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே டல்லாக தான் இருக்கு கடனும் வருமானம் எல்லாமே கொஞ்சம் பற்றாக்குறையா தான் இருக்குது இப்போ வந் இப்போ தான் ஓரளவுக்கு மாறி வந்துட்டுருக்குது அதே சூழ்நில தான் எனக்கும் இப்போ தான் ஓரளவுக்கு கடன் இல்லாம சம்பாதிச்சி கடனை கட்டுற ஸ்டேஜுக்கு நாங்களும் வந்துருக்கிறோம்